ஹலோ ஆமாங்கமா சொல்லுங்கமா சொல்லுங்கமா ஆமாங்கமா நாங்கள் தான் பண்ணி கொடுத்துருந்தோம் ஒரு மாதம் ஆச்சு அது செஞ்சு சொல்லுங்கமா சரி கண்டிப்பாக பண்ணலாம்மா இப்போது ஆல்டர்னேஷன் ஒர்க்னால் எந்த மாதிரி ஒர்க்மா எதிர்பார்க்குறீங்க ஃபுல் வீடுனால் எவ்வளோ எது வேலை ஏதாவது இருக்காமா லைக் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது சரி ஓகே சரி உங்களுக்கு பெருசு பண்ணணுமா அதை இப்போது சரி சரி சரி சரி சரி இப்போது இப்போதைக்கு நீங்கள் சொல்கிறதை பார்த்து ஒரு குத்துமதிப்பாக ஒரு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா ஆகும்மா மொத்தமாக பண்ணுறதுக்கு மொத்த வீட்டுக்கு ஆல்டர்னேஷன் பண்றதுனால் ஏன்னால் நீங்கள் வாசலெலாம் பெருசு பண்ணணும்ங்றீங்க கார் நிறுத்துகிறதுக்கு பார்க்கிங் ஏரியா ரெடி பண்ணணும்ங்றீங்க அதெல்லாம் பார்த்தா ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கிட்டே வந்துடும்மா ஆமாம்மா வேலை இருக்கில்ல அது கொஞ்சம் கம்மியாக தான்மா ஆகும் நான் ஒன்று பண்ணுறேன்மா நேரில் சைட்டை பார்த்தா உங்களுக்கு ஒரு கரெக்ட்டான அமௌண்ட் சொல்லலாம்

நீங்கள் எப்போது ஃபிரீனு சொல்லுங்க நேரில் வந்து பார்த்துட்டு உங்கள் ஒரு முடிவு எடுப்போம் சரிங்கமா நான் நேரில் வரறேன் உங்கள் என்னென்ன வேலைனு பார்க்குறேன் இப்போ கொடுத்த பட்ஜெட்டில் இருந்து கம்மியாக பண்ணி கொடுக்க முடியும்னாலும் நான் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னால் என்ன வேலைங்றது இப்போது ஃபோனில் எனக்கு தெரியாது நேரில் வந்து பார்த்தா தான் சொல்ல முடியும் இப்போது நான் சொல்லியிருக்குறது ஒரு குத்துமதிப்பாக தான் சொல்லியிருக்கேன் நேரில் வந்து பார்த்துட்டு எக்ஸ்சாட்டாக எவ்வளோ ஆகும் என்ன ஏதுங்றது உங்களுக்கு நம்ம அங்கேயே நேரில் உட்காந்து பேசிடலாம்மா

ஆ சரிங்கமா நான் அங்கே ஊருக்கு அந்த முனைக்கு வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் நீங்கள் கரெக்ட்டாக சொல்லிவிட்டீங்கனா நேரில் வந்து பார்த்துர்லாம் சரிங்கமா காலையில் வந்துடுறேன் எத்தனை மணின்னு சொல்லுங்க அத்தனை மணிக்கு வந்துடுறேன் நான் ஒம்பது மணிங்களா சரி ஓகேமா ஓகேமா ஒம்பது மணிக்கு வந்துடுறேன் நான் வந்து சொல்கிறேன் நான் கால் பண்ணுறேன் உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் கரெக்ட்டாக மட்டும் வீடை சொல்லிடுங்க வந்து சேர்ந்துர்றேன்

சரிமா நான் வந்துடுறேன் ஞாயிற்று கிழமை வந்துடுறேன்மா சரி வேறு எதுவும் நேரில் வந்து பேசிக்கலாம் சரிங்களா ஓகேமா